ஆமாம் சார் திருச்சி ராயல் என்ஃபீல்டு ஷோ ரூம் தான் சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் என்ன மாடல் சார் உங்களுக்கு வேணும் ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து கரண்ட் ரேட் வந்து ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ருபா வருது சார் அந்த மாடலு இப்போ கொஞ்சம் ஸ்டாக்கு டிமாண்டாக இருக்குது சார் அது இப்போ ஸ்டாக் இல்லை நீங்கள் புக் பண்ணிங்கன்னால் ஒரு பதினஞ்சு நாள் இல்லைனா ஒரு அதிகபட்சம் ஒரு இருபது நாள்க்குள்ளே எடுத்துக்கலாம் சார் வேணால் புக் பண்ணி வச்சுக்கங்க சார் இப்போ டக்குனு உடனே எடுக்க முடியாது மற்ற மாடல்னால் சொல்லுங்கள் சார் உடனே வண்டி ஸ்டாக் இருக்குது ஒரு நாலஞ்சு மாடலு வேணால் வந்து ஷோ ரூமுக்கு வாங்க சார் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ வந்து எடுத்துக்கங்க சார் ஓகே சார் எத்தனை நாளில் சார் அஞ்சே நாளுங்களா அஞ்சே நாள்னால் அப்போ வேறு யாராவது புக் பண்ணியிருக்கவுங்கள்ட்டனா நம்ம சொல்லி பேசி அவங்களோட வண்டியனால் உங்களுக்கு மாற்றிட்லாம் சார் அது கொஞ்சம் ஒரு அமௌண்ட் ஒரு டென் தௌசண்ட் எக்ஸ்ட்டா அமௌண்ட்டு சார் அது இப்போ ரெண்டு லட்சத்து பத்தாயிரம்னால் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சார் ஒன்றும் பரவாயில்லிங்களா சார் ம் ஓகே சார் நீங்கள் சொல்கிறது புரியுது ஒரு பத்து நாள் டைம் கொடுத்திங்கன்னா நம்ம கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி ரெண்டு லட்சம் ருபாய்க்கூட முடித்து கொடுத்துட்லாம் நீங்கள் திடீரெனு அர்ஜெண்ட்டாக கேட்கறதுனால வேறு ஒருத்தவங்களுடைய பைக்கை தான் நான் உங்களுக்கு வந்து மாற்றி சொல்லி கேட்கணும் சரி ஓகே சார் இப்போ ரெடி கேஸூங்களா சார் இல்லை எப்படி பேமண்ட்டு சார் எப்படி இல்லை இஎம்ஐயில் எடுக்கிறிங்களா நீங்கள் இஎம்ஐயில் போட்டிங்கன்னால் ரெண்டு நாற்பது கிட்டே வந்துடுங்க சார் அமௌண்ட்டு மாதம் நீங்கள் மினிமம் வந்து ஒரு ஆறாயிரத்துலிருந்து கட்டலாம் இனிஷியலாக ஸ்டாட்டிங்கில் ஒரு எழுவதாயிரம் கட்டுற மாரி இருக்கும் சார் இனிஷியலாக ஒரு எழுவதாயிரம் கட்டுற மாரி வரும் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ சரிங்க சார் நீங்கள் நேரில் வர முடியுமா சார் எப்போ வருவீங்க இல்லை உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் நீங்கள் நேரில் வண்டி வண்டியை வந்து நேரில் பார்க்குறிங்களா ஓகே சார் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் அதெல்லாம் ஆஃபீஸ் ந ஒம்பது மணியிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்கு இருக்கும் சார் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் சார் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் சார் இருக்குது ஓகே தேங்க் யூ